நாங்கள் கிராமத்தில் இருக்கதான் ரொம்ப பிரியப்படுறோம் நகரத்தில் போனால் ஜனம் நெருக்கடி ஜாஸ்தி அங்கே கொசுத் தொல்லையெல்லாம் அதிகமாக இருக்குது ஜ ஜனங்கள் வந்து அதிகமாக அது ஒரே நெருக்கமா வீடுகளே ஒரே நெருக்கமாக இருக்கிறனால சாக்கடை வசதியெல்லாம் சரியாக இருக்கறதில்லை அதனால் நோய் அதிகமாக பரவுது கிராமங்களில் அப்படி இல்லை அங்கேயிருந்து இங்கே வர காரணமும் அதுதான் கிராமங்கள் வந்து வ நல்ல வயல்காடு தோட்டம் இதெலாம் நிறையா வாய்க்கால் நல்ல ஆறு நல்ல வசதியாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியம் தண்ணி வசதி நல்ல கிடைக்கிது அங்கே வந்து எட்டு நாளுக்கு ஒருக்கா பத்து நாளுக்கு குடிநீர் வரும் உப்பு நீர் வரும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கறாங்க இங்கே அப்படி இல்லை எங்களுக்கு போர் தண்ணி இருக்குது ஆற்று தண்ணி இந்த மாதிரி பைப்பு தண்ணி எல்லாம் வரதுனால் நாங்களுக்கு கிராமத்தில் தான் இருக்குது ரொம்ப பிரியப்படுறோம் டவுனில் இருந்தாலே எங்களுக்கு அந்த மாதிரி வராது தொட்டத்துக்கெல்லாம் நாங்கள் கிராமத்துப்பக்கம் ஃபிரீயாக கொடுக்கறாங்க பக்கத்தில் இருக்கிற யாராவது தோட்டம் போனாலும் ஒரு கெஸ்ட்டு வந்துருக்காங்க ஒரு நாலு இல வாழை இல வேணாலும் அறுத்துகிட்டு வந்துடுவோம் ஆனால் கிராமத்துப் இப்போ டவுன் பக்கம் போனால் காசு கொடுத்து இல வாங்குதுன்னு ஒரு பால் வாங்கினா காசு கொடுத்து தான் பால் பேக்கெட்டு இங்கே அப்படி இல்லை ஒரு சமயத்துக்கு ஒரு கெஸ்ட்டு ஒரு உறமுறை வந்துடாங்கனா பக்கத்து வீட்டுது கறவை மாடுகளை வெச்சு பால் கறப்பாங்க அங்கே போய் இந்த மாதிரி உறவு வந்துட்டாங்க கொஞ்சம் பால் கொடுங்கேன்னோனே ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்க அது ஃபிரீயாக கொடுக்கறாங்க காசு வாங்க மாட்டாங்க அப்புறம் ஏதாவது குழந்தைக்கு அது ரொம்ப இதாக இருந்ததுனால் சாப்பாடு செஞ்சால் அம்மா அன்னிக்கி நான் செய்கிற சாப்பாடு செய்யல குழந்தைக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுங்கனாலும் சாப்பாடு கொடுக்கறாங்க அதையே வாங்ட்டு வரோம்

அந்தளவு கிராமத்தில் டவுன்யிருக்கறாங்க அப்புறம் ஒரு வீட்டில் ஒரு இது பக்கத்து பக்கத்து பேசிக்க மாட்டாங்க மெத்தை மாடத்தில் குடியிருந்தால் பக்கத்தில் இருக்க எங்கள் ஊரில் பக்கத்தில் யார் குடியிருந்தாலும் அது யாருன்னு தெரியலை யாரோ வந்துருக்கிறாங்க அதுதான் தெரியும் அதுக்கு யாரு எங்கிருந்து வராங்க எங்களுக்கு தெரியாது ஏம்மா பக்கத்திலே குடியிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா நாங்கள் அதெல்லாம் என்னத்தை கவனிச்சுக்கிறோம் அவர் வராங்க போகிறாங்க அதோடு சரி நாங்கள் அது பக்கத்தில் இருக்காங்களா என்னெனு விசாரிச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க கிராமத்து பக்கம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னால் எல்லாம் கலந்துக்கிறாங்க எல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க ஆனால் டவுன் பக்கம் அப்படி இல்லை அதனால் தான் நாங்கள் எங்கள் கி கிராமப்புறம் டவுன் பக்கம் போனாலுமே கிராமத்தினுடைய வாழ்கை இது வராது